விவசாயம் பண்ணுவோம் விவசாயத்தில் வெள்ளம் வந்து பயிரெல்லாம் வீணாயிடுச்சுனா நாங்கள் குருவலாக மூனு மாதத்து பயிரை நஷ்ட ஈடுகள் வந்தது எங்களுக்கு கவர்மெண்டில் கொஞ்சம் உதவுவாங்க ஸோ நாங்கள் மூனு மாதத்துக்குள்ள செய்வினை பயிறுகளாம் வச்சு செய்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் செய்து வருகிறோம் விவசாயம் செய்யுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப புடிச்ச தொழில் தான் ஸோ நாங்கள் நல்லா பயிர்களெல்லாம் கேர் எடுத்து பார்த்துப்போம் வெள்ளத்தில் கொஞ்சம் முழுகி போனால் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நெலைலாம் சிலது வரும் எங்களுக்கு இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச வரையிலையும் நாங்கள் செய்வோம்